ஹலோ அம்மா நான் கோச் பேசுறேம்மா எப்படியிருக்கிங்க பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது சரி சரிம்மா இப்போ வந்துவிட்டு என்னென்னா புதுசாக ஒரு மேட்ச் ஒன்று அனோன்ஸ் பண்ணியிருக்காங்க ம் இப்போ இந்த மேட்ச் இது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு இது வந்து உங்கள் லைஃப் டர்னிங் பாய்ண்ட்டாக கூட இருக்கலாம் உங்கள் கரியருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சரி நம்ம ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி நம்ம போகலாம் அப்படிங்குற மாதிரி பிளான் பண்ணுறோம் நீங்கள் என்ன இப்போ என்ன பண்ணுறிங்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா

ஆ இது ஒரு பத்து நாள் ஆகும்மா பத்து நாள் வந்து ட்ரெயினிங் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்துவிட்டு மேட்ச் போகிற மாதிரி இருக்கும் பிளேஸ் வந்துவிட்டு கோயம்புத்தூர் அது வந்து டீம் பொருத்து தான்ம்மா எந்தெந்த ரவுண்டு எப்போ எப்போன்னு இன்னும் சொல்லலை இப்போ தான் ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இனிதான் வந்துவிட்டு ஆ ட்ராவல் ஃபுட் எல்லாம் வந்துவிட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான்ம்மா இருக்கும் ட்ராவலுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம மனி வந்து போடுகிற மாதிரி இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது நான் கூட பார்த்துக்குறன் இல்லை இல்லைம்மா நம்ம ஃபஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு அந்த மாதிரி வின் பண்ணிட்டோம்னா தேர்டு ரவுண்டு அப்படி போகும்போது வேண்னா யாராவது ஃபான்செர்ஸ் இருப்பாங்க அதனால் வந்து நம்ம இதுக்கு மட்டும் போகிறது வந்து நான் செலவு எடுத்துக்கிறன் கூட்டிட்டு போகிற செலவு நான் பார்த்துக்குறன் ஃபுட் எல்லாம் அங்கேயே பார்த்துப்பாங்க ம் நீங்கள் எப்படி எல்லாம் ஹெல்த்தெல்லாம் எப்படி கண்டிஷன்லாம் ஓகேவாக இருக்கா எல்லாத்துக்கும் போகலாமா

சரி சரி ஒரு முப்பது டீம் பக்கம் வருவாங்கம்மா முப்பது டீம் பக்கம் வருவாங்க அதில் ரவுண்ட்ஸு ஸ்லாட்லாம் எப்படி பிரிக்கிறாங்க என்னென்னு தெரியலை இன்னும் சரியாக ம் இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்செல்லாம் சும்மா சின்ன சின்ன மேட்ச் தான் நம்ம விளையாடிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ஒன்னாக இருக்கும் நல்லா ரொம்ப டஃப்பாக இருக்க டீம் எல்லாம் கூட வருவாங்க ஆ ஆமாம்மா இது வந்து எப்படினா நீங்கள் இப்போ படித்திருக்கீங்கல்ல ரெஸுயூமில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு அந்த மாதிரி வந்துவிட்டு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க ம் அதனால் வந்துவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி வின் பண்ணிவிட்டு வரமாதிரி பார்க்கலாம் சரிங்களா ஆ வந்துடலாம்மா நீங்கள் வந்து மற்ற பொண்ணுங்கக்கிட்டேலாம் பேசிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் வர்றீங்கன்னு நான் என்னோட டீம்லேருந்து நல்லா விளையாடுகிற பொண்ணுங்களை எல்லாம் ரெடி பண்றேன் ம் சரிம்மா சரி ஆ வந்துடுங்கம்மா வந்துடுங்க ம் ஓகேம்மா ஓகே